குட் ஈவ்னிங் சார் ம் நந்தகுமார் சாருங்களா நான் என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்தான் உங்கள் நம்பரு நீங்கள் இன்சூரன்ஸ் ஏஜெண்ட் வேலை பார்க்குறீங்களா எனக்கு வந்து இன்சூரன்ஸ் வேணும் சார் பர்ஸ்னல் லைஃபுக்கு சார் ஆ ஹெல்த்துக்கு நாங்கள் நாலு பேர் இருக்கோம் சார் இன்னும் ஆகலை சார் நாலு ஓக் ஆ ஓகே சார்

எனக்கு வந்து ஹெல்த்து இன்சூரன்ஸ் வேணும் சார் ஆமாம் ஆமாம் சார் ஆ நான் மந்த்லி பே பண்ணுறேன் சார்

எஸ் சார்

எனக்கு மட்டும் போதுமா என்னோடய என்னோடய ஜெராக்ஸ் மட்டும் போதுமா டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் ஓகே ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ சார்